ஹலோ சார் இது ஆதார் ஹெல்ப்லைனா நான் என்னோடய ஆதார் அட்டையை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிதான் திருத்தம் செஞ்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் என்னோடய ஆதார் விவரங்களை திருத்தாமலே என்னோடய திருத்தம் ஆயிருக்கணும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்னோடய ஆதார் எண் பதினேழு ஐம்பத்தொம்போது நாற்பத்தி ஏழு பூஜ்யம் ஆறு எழுபத்தி நாலு பதினாலு சார் சீக்கிரமாக என் விவரத்தை சரி பார்த்து சொல்லுங்கள்